ஹலோ ஹலோ ரிஹா ரிஹானா டீச்சருங்களா எங்கள் ஸ்கூல்லில் ப பதினாரு ஸ்டூடண்ஸ் இருக்காங்க விஜய வி விஜயா வித்யால் விஜய் வித்யாலயா ஸ்கூலில் அவங்களுக்கு அவங்க ஆன்வல் டே ஃபங்ஷன் வருது அதுக்கு வந்துவிட்டு பதினாரு செட்டு ட்ரெஸ்ஸு தைக்கணும் எவ்வளோ ஒரு ட்ரெஸ்ஸு எவ்வளோ ஒரு ட்ரெஸ்ஸு எத்தன் நாளில் கொடுப்பீங்க

அப்படியா ஆ

ஆ சரி நேர நேரடியாக வந்தா தான் நீங்கள் ஒரு ட்ரெஸ்க்கு இவ்வளோ அளவு பார்த்து சொல்லுவீங்க பெருசு ஆ சரி

சரிம்மா நாளைக்கு வாங்க நல்ல நல்ல தச்சி கொடுங்க உங்களுக்கு நாளைக்கு பத்து மணிக்கு மேலே வாங்கம்மா எல்லாம் எல்லாம் பத்தாவது படிக்கிற பசங்க சரி ஓகே